நான் மகிழன்னோட காலேஜு பிரின்ஸ்பல் பேசுகிறேம்மா நீங்கள் மகிழன்னோட அம்மா தானே இல்லைம்மா காலேஜுக்கெலாம் வரதே இல்லை சரியாக அட்னன்ஸ் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது ம் அப்படிங்களா ஓகே உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு ரிசல்ட் வந்துருச்சு இதை பற்றி எதாவது சொன்னாங்களா ரொம்ப லோவஸ்ட் மார்க்காக இருக்குதுங்க ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருக்கான் சரியான பிஹேவியர் இல்லை அவங்களோட கான்டேக்ட்டுகள் க ரொம்ப தப்பு தப்பாக இருக்குது இல்லைம்மா நான் உண்மையை தான் சொல்கிறேன்

என்ன பண்ண போகிறீங்க அவன் ஒழுங்கா காலேஜ் வரதே இல்லை இன்றைக்கும் அவன் காலேஜில் இல்லை இத்தனை நாள் லீவுங்றதுனால தான் உங்களுக்கு நான் கால் பண்ணி கேட்டுகிட்ருக்கேன் ஒர்ஸ்ட்டு ஸ்டூடண்ட்டிலே ஒர்ஸ்ட்டு இருங்க இருங்க ஒர்ஸ்ட்டு ஸ்டூடண்ட்டிலே உங்கள் பையன் தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்கான் அந்த ஒரு கேங்கை சுற்றி கேட்டுகிட்டு சுற்றிட்டு நிற்கிறான் பாருங்க ஐய்யயோ கேட்கவே மாட்டேறான் ஒரு டைமுக்கு காலேஜ் வரதில்லை ஒரு சரியான டிசிப்ளின் இல்லை

சொல்லுங்க இல்லைம்மா நாளைக்கு நீங்கள் வரப்போ நேரில் வாங்க நேரில் வந்து பார்த்து பேசிவிட்டு என்னென்று கேட்டுவிட்டு போங்க அடிக்கடி காலேஜில் வந்து பிள்ளைய விசாரிங்க அவன் சரியாக படிக்கிறானா சரியாக தான் பண்ணுறானா அப்படின்னு நாளைக்கு நேரில் காலேஜில் வர பாருங்கம்மா வந்து பார்த்து என்னென்று கேட்டு போங்க கோச்சிங் கிளாஸெலாம் வெச்சு எடுத்துகிட்ருக்காங்க அதெலாம் அட்டென்ட் பண்ணுறதே கிடையாது நீங்கள் நாளைக்கு நேரில் வாங்க ம் ஓகேம்மா தேங்க் யூம்மா